சார் உள்ளே வரலாமா சார் ரெண்டு நாளாக உங்களை பாக்கலான்னு வர்றேன் ஆனால் உங்களை பார்க்க விடவே மாட்டேன்ங்கிறாங்க சார் சார் நான் வந்து அரியலூர் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேருந்து வர்றேன் சார் நீங்கள் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்திங்க லைட் எரியலைன்னு கூட நான் சொன்னேனே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா ஆ சார் நாங்கள் வந்து அன்றைக்கே உங்கள் கிட்டே சொன்னோம் எங்கள் தெருவில் நிறையா வயசானவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இன்னும் அந்த லைட்டை சரி பண்ணாமலேயே இருக்கீங்க இல்லை சார் அவர் இன்னும் சரி பண்ணல சார் ரெண்டு நாளாக எங்கேயோ வெளியே போயிருந்தாரு சார் இப்போ தான் வந்திருக்காரு சார் அங்க போன வாரம் கூட லைட்டு இல்லாமல் ரெண்டு தாத்தாவும் பேரனும் வெளியே போய் ஆக்சிரெண்ட் ஆகிடுச்சி சார் அவங்களுக்கு கூட கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து தந்தீங்கனா நல்லாயிருக்கும் சரி சார் சார் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் சார் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு நடந்த மாதிரி மற்றவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல சார் நல்லாயிருக்காங்க சார் இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை சார் சும்மா கையில் தலையில் மட்டும் லேசாக அந்த தாத்தாவுக்கு அடிப்பட்டிருக்கு சார் இல்லை சார் அவங்க பரவாயில்ல சார் நல்லா தான் சார் இருக்காங்க வந்துவிட்டாங்க சார் வீட்டுக்கு ஓகே சார் நான் சொல்கிறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்